வாங்க மேடம் என்ன பா என்ன பார்க்குறீங்க ம் சொல்லுங்கள்

ஆ ஓகே மா ஸ்டோரி புக்கில் எந்த மாதிரி ஸ்டோரிலாம்மா உங்களுக்கு வேணும் சில்ரன்ஸ் படிக்கிற மாதிரியாக இல்லை எப்படி படிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஸ்டோரிஸ்லா சொல்லுங்கள் அப்படியா மேடம் சரிங்க மேடம் த்ர்ட் ஃப்லோரில் நாலாவது கபோட்டில் ஐம்பத்தி மூணாவது லாக்கரில் இருக்கு மேடம் நீங்கள் அதை எடுத்துகங்க மேடம்

இல்லை மேடம் நீ நீங்களே படிக்கலாம் மேடம் புக்கில் சைன் மட்டும் பண்ணிவிட்டு டைம்மிங் இன் இன்டைம் போட்டுவிட்டு நீங்கள் போங்க மேடம் போகம்போது அவுட் டைம் மட்டும் போட்டுவிட்டு நீங்கள் படிக்கலாம் மேடம் எப்போ நீங்களே எடுத்து புக்கை தான் படிச்சுங்க சரிங்க மேடம் அப்படினா உங்க லைப்ரரி கார்டை மட்டும் என்னட்ட கொடுத்துட்டு நீங்கள் உங்ளுக்கு தேவையான புத்தகத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போய் படிச்சிட்டு கொண்டாந்து நீங்கள் கொடுத்துருங்க மேடம் ஆ இதோ இருக்கு பாருங்கள் மேடம் இந்த நோட்லையே சைன் பண்ணுங்கள் மேடம் இன்ட்டைம் போடுங்கள் மேடம் அவுட்டைமும் போகும்போது போட்டு போங்க ஆ வேறு புக்கு ஆ வேறு எதாவது புத்தகம் உங்களுக்கு தேவைனாலும் எடுத்து படிங்க மா ஆ ஓகே மேடம் ஐம்பத்தி ஐந்தாவது லாக்கர் ஆ ஆமாம் மேடம் அதில் போய் நீங்கள் எடுத்து படிச்சுகங்க மேடம் அதில் தான் விக்ரமாதித்தன் கதைகள் ஆ அது இருக்கு அதுக்கு பக்கத்திலையே குழந்தைகள் படிக்கிற மாதிரி ச்சில்ரன்ஸ் புக்குலாம் நிறைய இருக்கு மேடம் உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் எடுத்து படிங்க ஆ எலவேட்டர் பக்க பக்கத்திலயே இருக்கு பாருங்கள் மேடம் நீங்கள் லே லிஃப்ட்டில் போறாந்தாலும் நீங்கள் போங்க மேடம் அவைலபுல் தான் எல்லாமே ஆ ஓ ஆ ஓகே மேடம் தேங்க் யூ மேடம்